நாகபட்லேந்து ருத்ரன் பேசுறேன் எனக்கு இந்த வில்லேஜி வில்லேஜி சைடோடு எனக்கு வந்து சிட்டியில் உள்ள வாழ்க்கை தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் கேட்டால் எனக்கு வந்து பேரிஸில் வந்து ஐஃபில் டவர் எனக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப பிடிக்கும் எப்படின்னு கேட்டால் எங்கள் ஃபேம்லியில் ஒரு வாட்டி வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வாட்டி அழைச்சிட்டு போயிருக்காங்க வெளியில் அந்த பிளேஸில் வந்து எனக்கு வந்து ஐ ஈஃபில் டவர் வந்து அப்போது நைட்டு நேரமாக இருக்கும்போது கலர்ஃபுல்லான லைட்டு ஈஃபில் டவரு மேலே எனக்கு அதுனால் ரொம்ப பிடித்திருந்தது அதனால வந்து எனக்கு ஈஃபில் ட டவர் ரொம்போ பிடிக்கும் அது மட்டுல்லாமல் எனக்கு அங்கே சின்ன புள்ளையாக இருக்கும்போது நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் நான் அங்கேயே தான் தங்கி படித்தேன் ஃப்ரெண்டும் எனக்கு நிறைய பேரிருக்காங்க அங்கே ஃப்ரெண்டு அங்கே வந்து ஒன்று ரெண்டு பேர் இல்லை நான் நாலஞ்சு பேரிருக்காங்க அதனால வந்து அவங்களோட ஃபேம்லியும் எனக்கு வந்து எங்க ஃபேம்லி மாதிரி தான் அந்த ஃபேம்லியில் வந்து அவங்க ஃப என்னோடய ஃப்ரெண்டோடய ஃப்ரெண்டோட தங்கச்சியும் எனக்கு தங்கச்சி மாரி தான் அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்றா அப்படியே நாங்கள் பழகிட்டிடுந்தோம் அதுனால் வந்து எனக்கு வந்து இந்தி இந்தியாவில் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து யாரும் அவ்வளோவா எனக்கு வந்து பழகுலை பழக்கமாக இல்லை எனக்கு வந்து அந்த ஏரியாவில் தான் ஃப்ரான்ஸுனா தான் எனக்கு வந்து எக்கச்சக்க பேர் நிறைய பேர் வந்து இருக்காங்க அதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிலோஸான ஃபேம்லியும் அங்கே இருக்காங்க எனக்கு வந்து ப்யூடிஃபுல் ஏரியான்னு சொன்னால் அது வந்து ப்ரான்ஸ் தான் இன்னோன்று வந்து நிறையா நிறையா கன்ட்ரி இருக்குது எனக்கு ஆஸ்ட்ரேலியா பிடிக்கும் நியூஸிலாந்து பிடிக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா பிடிக்கும் வெஸ்டண் இது வெஸ்டண்டிஸ் பிடிக்கும் எல்லா நாடும் பிடிக்கும் ஆனால் எ ரொம்ப பிடிச்ச இடோம் வந்து ஃப்ரான்ஸு தான் ஃப்ரான்ஸும் பிடிக்கும் ஏனா எல்லா எடமும் வந்து போய் பார்க்குணும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து படிச்சு நான் என் ஸ் காசுலாம் என் சம்பளத்தில் வந்து எல்லா கன்ட்ரியும் நான் வந்து சுற்றி பார்ப்பேன் கண்டிப்பாக நடக்கும் நான் படிச்சு பெரியாள் ஆகி நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுங்களையும் அப்படியே என்னோடய நான் சொந்த செலவில் சொந்த காசிலயே எல்லா ஏரியாவும் சுற்று எல்லா இடத்துலியும் எல்லா கன்ட்ரிக்கும் நான் வந்து அழைச்சிட்டு போவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடோம் வந்து ஃப்ரான்ஸு தான் அது வந்து ரெண்டாவுது இடோம் ஃப்ரா ஃப்ரான்ஸ் வந்து ரெண்டாவது இடோம்